நாங்கள் வீட்டில் பச்சைப்பயிரு தட்டாம்பயிரு முட்டை பால் முந்திரி பருப்பு பாதம் பருப்பு மாதுளம்பழம் பலா பலாப்பழம் பலாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சி வீட்டில் உள்ளது உபயோகப்படுது எல்லாம் நாங்கள் பழங்கள் சாப்பிடுவோம் முட்டை தயிர் சத்தாக உள்ளது கேழ்வரகு கம்பு பச்சைப்பட்டாணி எல்லாம் நாங்கள் சாப்புடுவோம் எல்லா பயிர் வகையும் நாங்கள் சாப்புடுவோம் பிள்ளைகளுக்கும் கொடுத்து நாங்களும் சாப்புடுவோம் நாங்கள் எ உடல் எடையோட நல்லா கூட்டுவோம் முட்டையும் கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்தா நல்லா இருக்கும் வீட்டில் எல்லாம் சமைச்சி சாப்புடணும் கடைகளில் உள்ள சாப்பாடு எதுவுமே சாப்புடாமல் வீட்டில் உள்ள இது நல்லா பா சத்தாக உள்ள சாப்பாடு எல்லாம் செஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பழங்கள் எல்லாம் சாப்புடணும் வீட்டில் எல்லாம் தயார் பண்ணி சாப்புடணும் கீரை கீரை வகைகளில் எல்லா கீரையும் பாலக்கீரை வெந்தயக்கீரை அரைக்கீரை எல்லா கீரையும் வல்லாரக்கீரை எல்லாம் சாப்பிட்டா நல்லா உடம்புக்கும் நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா சத்து வைக்கும் நல்லா குண்டாக இருக்கலாம்